ஆ சார் சொல்லுங்கள் சார் யாருங்கள் சார் ஹலோ ஆ சொல்லுங்கள் சார் கேக்குதுங்க சார் அப்படிங்ளா ஆ சரி சார் சார் டைமிங் என்னங்க சார் ஆஃபனவருங்களா ஆ சரிங் சார் இல்லை இன்னும் வேலை முடிச்சு வர கொஞ்சம் லேட்டாயிவிடும் அதனால பிக்கப் ஆ அதான் அதான் அதான் பிக்கப் பண்ணுறத்துக்கு நான் எதாவது வண்டி எதாவது ஏற்பாடு பண்ணிட்டு சொல்ட்டுங்களா

ஆ சரிங்க சார் சரிங்க சார் ஆவட்டும் சார் சார் இது ஆ ஆ சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் ஆ கண்டிப்பாங்க சார்

ஆ கண்டிப்பாங்க சார் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறன் சார் இது பையனுக்கு வரும்போது ஆ இப்போ ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துவுட்ருவா என்ன சப்ஜெக்ட் எடுக்குறிங்க சார் இப்போ ஓ ஓ ஓ சரிங் சார் சரிங் சார் சரிங் சார் ஆ சரிங் சார் ம் ம் ம் ம் ஓகே ஓகே சரிங் சார் ஆ சார் ஆ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறன் சார் சார் அப்புறோம் இன்னும் ஒரு டவுட்டு இப்போ பையனுக்கு ஸ்கூல் முடிஞ்ச உட்னே எதாவது கேப் எதாவது விட்றிங்களா இல்லாட்டி கன்டினியுவாக அப்படே கன்டினியூ பண்றிங்களா சார் ஆ ஆமாம் ஓகே ஓகே ஓகே சரிங் சார் சரிங் ஆ அதான் சார் எனக்கு வேலை இருக்கனால நான் வெளியே போய்விடுவன் சப்போஸ்சு நான் வராத பட்சத்தில் ஆ ஆ ஆ ஓகே ஓகே ஓகேங்க சார் சார் அதுக்கில்லை இப்போ சப்போஸ் ஆ நான் வந்து பிக்கப் பண்ண முடியாத பட்சத்தில் நம்ம டிரைவர் ஒருத்தர் தெரிஞ்சவர் இருக்கார் அவரை வந்து அனுப்பறேன் ஆ ஆ ஆ கொடுத்துட்றன் சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார்

ஓ ஆ சரிங் சார் சரிங் சார் ஓகே

ஆ சரிங் சார் சரிங் சார் ஆ நான் அனுப்பறேன் சார் அனுப்பறேன் சார் கண்டிப்பாக அனுப்பறேன் சார் ஓகே சார் தேங்க் யூ சார்